ஆ சொல்லுங்கள் ஹலோ மா பேங்கில் நான் லோன் அப்ளை பண்ணிருந்தேன் நான் நைன்டி தௌசண்ட் வந்து எனக்கு ஸ்டடி லோனுக்காக இன்ஜினியரிங் காலேஜில் அப்ளை பண்ணியிருந்தேன் உங்க உங்க பேங்கில் அந்த லோன் டீட்டைல்ஸ் பற்றி நான் தெரிஞ்சிக்கணும் எனக்கு வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்குறது என் நேம் கெளதம் கடலூர் ஆ அதப் ஆ ஓகே

ஆ வேறு எதும் வேணுங்களா ஃபோட்டோ அம்மா அப்பா மட்டும் கூபிட்டு வந்தால் போதுங்களா ஆ ஓகே நான் நைன் நைன்டி தௌசண்ட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் லோன் எனக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைக்குங்களா இல்லை எப்படியும் அது உங்களுக்கு டேக்ஸ் பிடிச்சி அந்தமாதிரி எதுவும் எக்ஸ்ட்ராவாக பிடிப்பாங்களா அமௌண்ட் எதுவும் ஓகே ஆ சரி மேம் ஓகே மேம் ஆ அதேமாதிரி எனக்கு வந்து இந்த லோன் வந்து ஃபோர் இயருக்கு மொத்தமாக தருவாங்களா இல்லை ஒவ்வொரு இயருக்கு தனி தனியாக தருவாங்களா அப்படிங்ளா ஓகே எனக்கு இன்டிஜூவலாக ஒவ்வொரு இயருக்கு செப்பரேட்டாக கிடைக்கும் வேணும்ன்னு நினைக்குறேன் அந்தமாதிரி எதுவும் ஸ்கீம் எதுவும் இருக்குங்களா ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்